இப்போ ஊர் பக்கம்லாம் மூணு மாத விளைச்சல் பயிரான இப்போ முந்திரி பலா இதை மாதிரி இதை தான் விளைவிக்கிறாங்க அது மூலயமா பலா பழத்தை விற்று அதில் வர வருமானத்தை வச்சி குடும்பம் நடத்துகிறாங்க அப்புறம் முந்திரியை வந்து சீசன்ல அறுவடை பண்ணி அதை தனி வாரியாக பிரிச்சு முந்திரிக் கொட்டையில் கொட்டையை உடச்சி அதில் முந்திரியை எடுத்து பக்குவப்படுத்தி எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்புகிற முந்திரியை தனியாக பிரிக்கிறது மற்ற நம்ம ஊருக்கு பயன்ப்படுத்துகிற முந்திரிகள் இதை மாதிரி எல்லாத்தையும் தனித்தனி வாரியாக பிரிச்சு அதை ஒவ்வொரு இடத்துக்கும் அனுப்புகிறது இதமாதிரி தொழிலை செய்கிறாங்க இதுக்காக முந்திரியை பொறக்கறதுக்கு கொட்டை உடைக்கிறதுக்குன்னு எல்லாம் வேலைக்கு போய் ஒரு நாள் கூலியாக எட்நூறுரூபா வா வாங்குறாங்க சாப்பாடு இதெல்லாம் அங்கே கொடுத்துட்றாங்க இந்த இதை வந்து சீசன்ல செஞ்சு அவங்க ஒரு வர்ஷத்துக்குரிய வருமானத்தை இதில் சேர்த்து வச்சு அது மூலயமா அவங்க வாழ்க்கையை நடத்துற மாதிரி இருக்குது அப்புறம் ஆடு மாடு மேய்ச்சலு இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க வந்து மேய்ச்சல் பண்ணி அது மூலயம் வருமானத்தை பார்க்குறாங்க குள்ளஞ்சாவடியில் வந்து நாற்றங்கால் நடுகிறதுன்றத பயிரை விளைய வச்சு அதை கொண்டு போய் விற்று அது மூலயமா வருமானத்துக்கு உரியதை செஞ்சு பார்க்குறாங்க